ஹலோ சார் நான் ஸ்விக்கியில் ஃபுட் ஆர்ட்ரு பண்ணிருந்தேங்க சார் இப்போது ஒரு சின்ன இஷ்யூ ஆகிடுச்சிங்க சார் என்னன்னா லொக்கேஷன் மட்டும் மாறி வந்திருக்கு நீங்கள் அந்த லொக்கேஷன் போய்ருந்தாலும் பரவாயில்லை இப்போ நான் சொல்கிற லொக்கேஷனில் மட்டும் கொண்டு கொஞ்சம் ஃபுட் கொண்டு வந்து கொடுத்துருங்க சார் ஏன்னா இந்த லொக்கேஷன் பின் பண்ணும்போது நான் கொஞ்சம் மாற்றி பின் பண்ணிட்டேங்க சார் ஸாரி சார் இட்ஸ் மை மிஸ்ட்டேக் ஸோ இங்கே எல்லோருமே சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டிருக்கோம் ஸோ கைன்ட்லி இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணிடுங்க சார் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ராஜா ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் டுவெல்லுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி எனக்கு காட்டுது பட்டு அந்த லொக்கேஷனில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்ட்ரீட் தள்ளி வந்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ஸ்ட்ரீட்டில் டோர் நம்பர் டென்னில் மட்டும் ஃபுட் டெலிவரி பண்ணுற மாரி இருக்கும்ங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் வர வரைக்கும் நான் லைனில் கூட வெயிட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் அங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா டெட் எண்டில் வந்து ஒரு ரைட்டில் வந்தீங்கன்னா ஒரு மளிகை கடை இருக்கும் சார் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரீட் உள்ளே வரும் அந்த ஸ்ட்ரீட் பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கேட் ஒரு லைட் கரண்ட் கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு பிளாக் கலர் கேட்டுக்கு வெளியில் நான் நின்னுட்டு இருக்கேங்க சார் சார் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் நோ இஷ்யூஸ் கொஞ்சம் சிரமம் பாக்காமல் அந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுங்க சார் இதுக்கு புல் அண்ட் புல் என்னோட மிஸ்டேக் தான் ஸோ அதுக்காக நான் அப்பாலஜைஸும் பண்ணிக்கிறேன் பிளீஸ் அந்த எல்லோருமே சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்ருக்கோம் அந்த லொக்கேஷன் மட்டும் மாற்றி ஃபுட் மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்றீங்களாங்க சார்